நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் பிளாஸ்டிக்கு கடைக்கு போனேன் அங்கே நிறைய அதுக கலர் கலராக நல்லா டப்பாயெலாம் அதிகமாக விற்பனை பண்ணிகிட்ருந்தாங்களா அங்கே போய் நான் எனக்கு தேவையான பொருட்கள் பார்க்கும் போது இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு கிச்சனில் வந்து எல்லா பாத்திரத்தை கொட்டி கொட்டிவிட்டு இருக்கணும் அதை நம்மளுக்கு எடுத்து நம்ம சமைக்கணுன்னால் கொஞ்சம் லேட்டாகும் ஓ வெள்ளை வெள்ளை டப்பா ஒரே ஒரு அஞ்சறை பெட்டி மாதிரி ஒரு ஒரு பாக்ஸில் வந்து வெள்ளை பாக்ஸில் வந்து அதில் வந்து பன்னெண்டு இருக்குது ஆறு இருக்குது அந்தமாதிரி நம்ம எவ்வளோ அகலமாக எடுக்கணுமோ எவ்வளோ நம்ம எத்தனை அங்கே வேணுமோ அங்கு அத்தனை அகலத்துக்கு இருக்குது அது எடுத்து வந்தேனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் இந்த வெள்ளை டப்பாவை வந்து எல்லா மிளகா சீரகா மஞ்சத்தூள் மல்லித்தூள் ஏதாவது தனித்தனியாக கொட்டி வைக்கலாம் நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அங்கே அங்கங்கே அதுதது எழுதி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா தேடிகிட்டு எடுக்கிறதுக்கு அது ரொம்ப நம்மளுக்கு அதிகமாக நேரமிளுக்கும் நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் அந்த வெள்ளை டப்பா மாதிரி இருந்து எடுத்து வந்தேன்னா ஒன்றில் எடுத்தாலே அது எல்லா திங்க்ஸும் அதிலே இருக்கும் சீக்கிரமாக சமையலுக்கு முடிக்கலாம் நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாகும்